எங்கள் ஊர்ல ஆரம்பக்கல்வி பள்ளி எல்லாம் நிறையா தான் இருக்குது கல் கல்லூரிகளும் நிறையா தான் இருக்குது பால்டெக்கினிக் இன்ஜினியரிங் மருத்துவ கல்லூரி நிறைய ஸ்கூல்லாந்தான் என்னலாம் நிறையா இருக்குது நாகபட்டினத்த பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் எல்லாம் பஞ்சம் இல்லை நிறையா நல்லா படிக்கிறாங்க நல்லா வேலைக்கும் போகிறாங்க நல்ல முறையில் படிச்சு அப்டி கொஞ்சம் படிக்காத பிள்ளைங்களையும் கோச்சிங் கிளாஸும் நடத்துகிறாங்க அந்த ஸ்கூல்க்கும் நல்லா பிள்ளைங்கள் போகிறாங்க ம நாங்களும் தெரிஞ்ச பிள்ளைங்கலாம் அனுப்புகிறோம் அங்கே ஒரு வாத்தியார் நல்லா ராம்மூர்த்திங்கிற சார் நல்லா நடத்துகிறாங்க நல்லா புரியாததை கேட்டாலும் நல்லா சொல்கிறாரு புரிகிற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு அதில் படிச்சிட்டும் பிள்ளைங்க வேலைக்கும் போய்ட்டாங்க போயிருக்காங்க வந்து கல்லூரிகள்லாம் நிறையா இருக்குது அடுக்குமாடி கட்டிடமாக தான் நல்லா இருக்குது நல்லா படிச்சிட்டு நல்லா பெயர் பெற்றாங்க பிள்ளைங்கலாம் வந்து அதே மாதிரி ஸ்கூல்லையும் வந்து தமிழ் வ வா அரசு பள்ளிகள்ல வேலை பார்க்கற ஆசிரியர்களே அவங்க பசங்களை வந்து கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்க்கறத்துக்கு தான் ஆசைப்பட்றாங்க இங்கிலிஷ் மீடியத்தில் பிள்ளைங்களை சேர்த்தா தான் இங்கிலிஷ் நல்லா படிக்குதுங்க நல்லா படிப்பாங்க நம்ம பள்ளிக்கூடத்தில் நல்லா படிக்க மாட்டாங்க அப்புடின்னு அது ஒரு தவறான கருத்து இருக்குது பசங்களுக்கெலாம் ஆ பெற்றோர்களுக்கெலாம் ஏ பள்ளி பசங்கள் எல்லாமே எந்த பள்ளிக்கூடத்தில் ப சேர்த்தாலும் படிக்கிற பிள்ளைங்க படிக்க தான் போகுது இவங்களே அவாய்ட் பண்ணுறாங்க அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சால் மார்க் எடுக்காது பசங்கள் நல்லா படிக்காது வேலை கிடைக்காது அப்படின்னு நிப்பாட்டிடுறாங்க எல்லாமே எல்லாமே வந்து ஆரம்ப பள்ளியிலே நல்லா தமிழ் மீடியத்திலே சேர்த்தா தான் நல்லாயிருக்கும்